ஆசிரியர் அப்படினாலே வந்து அவங்களுக்குக் கொடுக்கக்கூடிய தொகையோ எதுவுமே வந்து முழுமையாக போய் சேரலை அப்படிங்கறதான் உண்மையான ஒன்று ஏன்னால் வந்து ஆசிரியர் அப்படிங்கும்போது இதில் கவர்மெண்ட்டு ஆசிரியர் பிரைவேட் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் ஏன்னால் கவர்மெண்ட் ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வேலை பளுவும் கம்மி ஆனால் அவங்க வாங்கக்கூடிய ஊதியத்தை பார்த்தோம் அப்படினா அதிகமான ஊதியம் ஏன்னால் இருக்கறதுலேயே ஆசிரியர் பணிதான் அறப்பணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் வந்து அவங்கதான் வந்து நாளைய சமூகத்தை வந்து உருவாக்குகிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து ஊதியம் வந்து ஒரு நல்ல தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டுருக்கு ஆனால் தரத்தை இந்த லெவலுக்கு யாரும் யாரும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதே பிரைவேட்டு ஆசிரியரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க எல்லா நேரமும் எல்லா நாளும் சனி ஞாயிறு ஞாயித்துக்கிழம முதல் கொண்டு அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்குரிய ஊதியத்தை பார்க்கும் போது மூணு டிஜிட் நாலு டிஜிட்டில்தான் அவங்களுடைய ஊதியம் இருக்கும் அப்படிங்கும் போது அது அவங்களோட குடும்பத்துக்கு பற்றுமா பற்றாதா அப்படிங்கறதவிட அவங்களோடய சேவை மனப்பான்மையை மட்டுந்தான் நம்ம பாராட்ட முடியுமே தவிர அவங்களுக்கு எந்தவிதமான ஊதியமுமே கிடையாது அப்படிங்கறதான் ரொம்ப இது இதில் வந்து ஆசிரியரோடய பற்றாக்குறை அப்படின் பார்க்கும்போது கவர்மெண்டில் நிறைய இன்னும் இன்றைய வரைக்குமே வேலை வந்து வேகன்சி இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படினா நம்மளோடய ஆசிரியர்களும் போதுமான அளவு அங்கே வந்து பிரைவேட் ஆசிரியர்களில் சிறந்த ஆசிரியர்களை எடுத்து அங்கே போடணும் அப்படிங்கறத செய்யவே மாட்டேங்கிறாங்க ஸோ அதைமட்டும் செஞ்சாங்க அப்டினா எல்லாம் எல்லாம் ஆசிரியர்களுக்குமே பிரைவேட்டில் இருக்கட்டும் இல்லை கவர்மெண்டாக இருக்கட்டும் ஆசிரியர் எல்லார்களுக்குமே ஒரே சம்பளம் அப்படினு சொல்லி பிரித்து கொடுத்தாங்க அப்படினா ஸோ எல்லா ஆசிரியர்களுமே ஒரு இந்த பணியை உண்மையிலே ஒரு அறப்பணியாக நினச்சு நல்லா பண்ணுவாங்க ஸோ இது கவர்மெண்ட் ஆசிரியர்களை நான் மட்டந்தட்டலை கவர்மெண்ட் ஆசிரியர்களும் அவங்களோடய வேலையை செஞ்சுட்டுதான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களைவிட பிரைவேட்டில் இருக்கிற ஆசிரியர்களோட வேலைப்பளு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் இதனால் வந்து அவங்களோடய அந்த நீட்டிப்பு அந்த ஆசிரியரோடய அந்த பிரச்சனை என்னாகிட்டே இருக்குது அப்படினா நீட்டித்துக்கிட்டே போயிட்டு இருக்குது ஏன்னால் டெட் எக்ஸாம் எழுதினாங்க அதனால எந்த விதமான இதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மறுபடியும் இப்போ முதல் தேர்வு எழுதி பாஸானவங்களுக்கு கூட வேலை போடலை ரெண்டாவது தடவை இப்போ மறு எக்ஸாம் எழுத சொல்லியிருக்குறாங்க ஸோ அந்த எக்ஸாமுலேயும் பாஸ் பண்ணால்தான் இப்போது ஒருத்தர் வந்து அதில் எழுதிட்டு இருபது வருடம் கழித்து அவருக்கு ஐம்பது வயது ஆகிருச்சு இப்போ போய் அவரை செகண்ட் எக்ஸாம் எழுத சொன்னால் அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படினா அவங்களை அவங்களுக்கு அந்த லெவலுக்கு எலிஜிபிலிட்டி இப்போ ஐம்பது வயசில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குமோ அதுதான் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் முதலில் எழுதினவங்களுக்கே இன்றுவரைக்கும் வேலை போடலை அப்படிங்கறது ஒரு பெரிய துக்ககரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னால் அப்போ ஒரு எழுதி ஒரு படிக்கிறதுங்கிறதே தகுதி தான் என்னை என்னை பொறுத்தவரைக்கும் அந்த தகுதிக்கும் மேல் தகுதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தகுதிக்கும் மேல தகுதி வந்து வரணும் அப்படின்னா இதுக்கும் மேல் தகுதி இதுக்கும் மேல் தகுதினு தகுதியை கூட்டிக்கிட்டே தான் போகிறாங்களே தவிர ஆசிரியர்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது